இந்திய ஊடகங்களை பற்றி என்னுடைய கருத்து இந்திய ஊடகங்கள் மூலிமா இந்தியாவில் நடக்கும் அனைத்து ச தகவல்களும் நம்மளுக்கு உடனடியாக வந்து சேருது மற்ற நாடுகள் பிற மற்ற நாடுகள் பிற நாடுகள் அயல்நாடுகள் அயல்நாடுகளில் நடக்கிற விஷயங்கள் தகவல்கள் அனைத்துமே நமக்கு விகு வெகு விரைவில் ஊடகள்கள் மூலியம் வந்து சேருது அதுபோல் மாநி மாநிலத்தில் நடக்கிற விஷயங்கள் அரசாங்கம் மக்களுக்காக கொடுக்கற சலுகைகள் அனைத்தும் ஊடகள்கள் மூலம் க நம்மளை விரைவாக வந்து சேர்கிறது அதுபோல் கட்சி பற்றிய தகவல்கள் உலகமெங்கும் நடக்கும் விபத்துகள் விபத்து பற்றிய தகவல்கள் அனைத்தும் நமக்கு வெகுவிரைவாக வந்து சேர்கிறது அதுக்காக மற்றும் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு தகவல்கள் க உடனடியாக வந்து சேர்கிறது ஒர்க் வேலைவாய்ப்பு தெ தகவல்கள் உடனடியாக வந்து சேர்வதன் மூலம் வேலை வேலையில்லா மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க க வேலைவாய்ப்பு கிடைக்க வசதியாக உள்ளது இத்தகைய தக தகவல்கள் ஒருசில செய்தி சேனல்கள் மூலமாகவும் செய்தி க பேப்பர்கள் மூலமாகவும் நமக்கு வந்து சேர்கிறது இதில் வ இதில் உள்ள க செய்தி சேனல்கள் இத்தகைய தகவல்கள் கிடைக்கும் செய்தி சேனல்கள் பாலிமர் நியூஸ் தந்தி நியூஸ் முரசு நியூஸ் சன் நியூஸ் புதியதலைமுறை நியூஸ் தமிழ் இத்தகைய இக நியூஸ் தமிழ் இந்த சேனல்கள் மூலிமாகவும் தினகரன் தினத்தந்தி தினமலர் தினமணி மாலைமுரசு மாலைமலர் இத்தகைய நியூஸ் பேப்பர்கள் மூலிமாகவும் நமக்கு இத்தகைய தகவல்கள் வந்து சேர்கிறது